இந்த ஸ்டாம்ப்பு காயின்ஸ் அந்தக் கண்காட்சிக்கெலாம் நான் போயிருக்கேன் நிறையா அதே நான் பங்கேற்றுருக்கேன் ஏன்னால் அதில் வந்து ரொம்ப நிறையா காயின்ஸு நிறையா ஸ்டாம்ப்ஸெலாம் வச்சுருப்பாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அங்கே போயிருக்கேன் அங்கே போய் நிறையா ஸ்டாம்ப்பையும் நிறையா ஸ்டா காயின்ஸையும் நான் பார்ப்பேன் பார்த்தக்கப்றம் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அது எந்த வருஷத்தில் வந்துச்சு அது வந்து ராஜா காலத்தில் இதாக ஆனதாக இல்லை ரொம்ப பழமையானதா அந்த இதெலாம் பார்த்துட்டு அதெலாம் எங்கே கிடைக்கும் எப்படி வாங்கலாம் அந்த மாதிரில்லாம் நான் நிறையா யோசிச்சுருக்கேன் அந்த இதெலாம் நான் வாங்குவேன் ஆனால் நான் நிறையா சேர்த்துருக்கேன் காயின்ஸு நான் சேர்க்காத நான் பார்க்காத காயின்ஸ் எல்லாமே நான் வந்து அங்கிருந்து நான் பார்த்து நான் தெரிஞ்சுருக்கேன் நான் நிறையா கண்காட்சிகளுக்கெலாம் போயிருக்கேன்